இப்போ தாங்க எல்லா மண்டபத்துலையும் சரி எல்லா வீட்லையும் சரி மேலே ஒரு டேங்க்கு கட்டி அப்படே மோ மோட்ரு போட்டதும் மேலே ஏறி இது ப தண்ணி நொப்பிக்கிறாங்க அதற்கப்றோ இப்போ குடி தண்ணிக்கு வந்து பந்தியில என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டலை வச்சுருறாங்க ஆனால் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தண்ணி விடுவாங்க இல்லையா அவங்க கிட்ட முன்னாடி நாளே சொல்லிவிடுவாங்க இந்த மாரி எங்கள் வீட்டில் விசேஷம் நிறைய நேரம் கொஞ்சம் தண்ணி விடுங்கன்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் இருக்கிற எல்லாரு வீட்டில் இருக்கிற பெரிய பெரிய பாத்தரம் அதாவது அந்த பெரிய குண்டான்லாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாரி குண்டான பக்கத்து வீட்டில் இருக்கிற எல்லார் வீட்லியுருந்தும் வாங்கி வச்சுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நிறையா பாரல்கள் இருக்கும் பேரல் இருக்கும் இல்லையா அந்த பேரல் எடுத்துகிட்டு வந்துவிட்டு அதுலையும் பிடிச்சிப்பாங்க ஸோ எல்லாத்துக்குமே தண்ணி வந்துவிட்டு இப்போ குடி தண்ணி எல்லாம் அது மேலே வந்து ஒரு துணியை போட்டுருவாங்க இது தூசு அந்த மாரி படாமல் இருக்குறதுக்காக துணி வச்சுருவாங்க மற்றதெல்லாம் இந்த எல்லா தேவைகளுக்குமே நாங்கள் அந்த மாரி மற்றவுங்க கிட்டேந்து நிறைய பாத்தரத்தை வாங்கி அதுலருந்து பிடிச்சி வச்சிகிட்டு இருக்கோம் இப்போ தான் நம்ப ரொம் நவீனமாக மாறிவிட்டாங்க அது நல்லாருக்கும்